பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி பத்து பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது